நான் ஃபிலிப்கார்ட் அப்படின்ற ஒரு ஆன்லைன் செயலி மூலம் நான் வந்து ரெட்மி அப்படின்ற ஒரு ரெட்மி செவன் அந்த ஃபோன் வந்து வாங்கியிருந்தேன் நான் இதுவரைக்கும் ஆன்லைனில் வாங்கினதுலேயே ரொம்ப நல்லா இல்லாத ப்ராடக்ட் அப்படின்னா அது அந்த ஃபோனை சொல்லலாம் ஏன்னால் நான் எதிர்பார்த்து வாங்கின பலன்கள் வேறு அதில் இருந்த பலன்களே வேறு நான் அதை வாங்கி மன உளைச்சலுக்கு ஆளானது தான் மிச்சம் நான் அந்த ஃபோனை வந்துட்டு வெளியே கடைகளில் கேட்குறப் போது அதோட விலை வந்துட்டு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஆன்லைனில் வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு நான் வாங்கினேன் சரி இது ஆன்லைனில் வாங்கினா ஐந்தாயிரம் ரூபாய் சேமிக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு நான் வாங்கினேன் அந்த ஐந்தாயிரம் ரூபாய் வச்சு நம்ம வேறு பொருட்கள் ஏதாவது வாங்கலாம் ஐந்தாயிரம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அதை வாங்கினேன் ஆனால் நான் வாங்கினதுக்கு எதிர்மறையாகதான் இருந்துச்சு பத்தாததுக்கு என்னோட காசு போனது தான் மிச்சம் நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ப்ளூ கலரில் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துதான் நான் வாங்கினேன் ஆனால் அது வாங்குனதுலேருந்து நான் மன உளைச்சலுக்கு ஆளானதுதான் மிச்சம் அதில் வந்துட்டு நிறைய பலன்கள் போட்டிருந்தது இது வந்துட்டு பேட்டரி வந்துட்டு ரொம்ப நாலாயிரத்து முந்நூறு எம்ஏஹெச் அதனால் சார்ஜ் போட்டால் அப்படியே நிற்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போட்டால் போதும் அப்படின்னு சொல்லியெல்லாம் போட்டிருந்துது ஆனால் அதுக்கு எதிர்மறையாக தான் இருந்துச்சு நான் சார்ஜ் போட்டு ஒரு ஒரு நாள் இல்லை ஒரு காலையில் போட்டேன் அப்படின்னா மதியம் வரைக்கும் கூட அது நிற்கதே இல்லை அப்படியே இறங்கிடுது அப்புறம் பத்தாததுக்கு அது ஃபாஸ்ட் சார்ஜிங்கெலாம் கூட சொல்லி இருந்தாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்கெலாம் போட்ட உடனே ஒரு கால் மணி நேரத்திலயே ஃபுல்லாகவே ஏறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க ஆனால் அப்படிலாம் இல்லை நம்ம போட்டு அரை மணி நேரம் ஆகும் இல்லை முக்கால் மணி நேரம் ஆகும் அது ஃபுல்லாக ஏறுவதுக்கு இப்படி வந்துட்டு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அப்புறம் வந்துட்டு கேமராவோட இது வந்துட்டு நாற்பத்தி எட்டு பிக்சல் அப்படின்னுலாம் சொல்லி போட்டிருந்தது சரி நம்ம வந்துட்டு தூரத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்தாலும் அதை வந்துட்டு உடையாம தெளிவாக இருக்கும் அப்படினுலாம் நினச்சி அதை வாங்கினேன் ஆனால் அது பக்கத்தில் இருக்கிறத கூட ஃபோட்டோ எடுத்தாலே அது வந்துட்டு கிளியராகவே விழுகுறதே இல்லை ஒரு மாதிரி மங்கலாக அலை அலையாக ஒரு தெளிவாகவே எந்த ஃபோட்டோவுமே இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட ஸ்டோரேஜ் வந்துட்டு நூற்றி இருபத்தெட்டுன்னு சொன்னாங்க அப்படி சொல்லி அதில் போட்டிருந்துச்சி சரி இதெல்லாம் பார்த்துட்டுதான் வாங்கினேன் ஆனால் ஒன்று கூட அதில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஃபைல் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு மூவி ஒரே ஒரு படம்தான் ஏற்றினேன் ஆனால் அது கூட அதில் பதிவிறக்கம் செய்யவே முடியலை அது வந்துட்டு ஸ்டோரேஜ் ஃபுல் ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்னே காட்டிகிட்டே இருந்தது எந்த ஒரு சின்ன ஃபைலுமே என்னால் அதில் பதிவிறக்கம் செய்யவே முடியலை நான் வந்துட்டு ஃபோனில்தான் ஒர்க் பார்க்குறேன் அதனால் வந்துட்டுதான் இந்த ஸ்டோரேஜ் இருக்கனால் நம்மளுக்கு பயன் பயன்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் ஏதாவது சின்ன ஃபையில் கூட அதில் வந்துட்டு பதிவிறக்கம் செய்யவே முடியலை என்னால் பயன்படுத்தவே முடியலை இதை வாங்கினதுலிருந்து ரொம்பவே மன உளைச்சலுக்குதான் ஆளாகினேன் சரி அதில் வந்து போட்டிருந்தாங்க இது வந்துட்டு ரெண்டு மாதம் வாரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக அந்த ஃபோன் வந்துட்டு வாங்கி ஒரு மூணு மாதம் நல்லா இருந்துச்சு கரெக்டாக அதுக்கப்புறம் போயிருச்சு திரும்பி நாங்கள் போய்ட்டு ரிட்டனும் போட முடியாது ரீஃபண்டும் பண்ண முடியாது அதை வந்துட்டு வாரண்டி மூணு ரெண்டு மாதம் தானே கொடுத்திருந்தது மூணு மாதம் கழிச்சுதான் அது போச்சு திரும்பி போய் அதை ரிப்பேர் கூட பார்க்க அவர்கள்கிட்ட கொடுக்கவும் முடியாது நான் ஃபோனை வாங்கி இந்த ஃபோனை வாங்கி மன உளைச்சலுக்கு ஆளானதுதான் மிச்சம் திரும்பி வந்துட்டு ரிட்டர்னும் போட முடியாது இதோடு ஒரு இலவசமாக ஒரு ஹெட் ஃபோனும் கொடுத்தாங்க சரி ஹெட் ஃபோனும் கொடுக்குறாங்க இவ்வளோ காசு கம்மியாக இருக்குது வெளியே வாங்கினா கூட வருமே அப்படின்றதுக்காக நான் இதில் போய் வாங்கினேன் ஆனால் எதுவுமே அதில் சரியே இல்லை என்னால் எந்த இதுவுமே டவுன்லோடும் பண்ண முடியலை எதுவுமே அந்த ஃபோனை வச்சு என்னால் பண்ணவும் முடியலை எல்லாம் எது பண்ணாலுமே ஸ்டோரேஜ் ஃபுல் ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்னே காட்டிகிட்டே இருந்தது நான் ஃபோன் ஒர்க் பார்க்குறனாலதான் நான் அந்த ஃபோனே வாங்கினேன் ஆனால் அந்த ஒர்க்குக்கே அது பயன் இல்லாமல் போயிருச்சு நான் வாங்கி என்னோட காசு போனதுதான் மிச்சம் இதனால் வந்துட்டு நான் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் நான் வாங்கினதுலயே ஆன்லைனில் நான் இதுவரைக்கும் வாங்கினதுலயே நல்லா இல்லாத ப்ராடெக்ட் அப்படின்னா நான் வந்துட்டு இதைதான் சொல்லுவேன் நான் இதனால் மன உளைச்சலுக்கு ரொம்பவே ஆளாகிட்டேன்